ஸ்கூல் லைஃபின்றது ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கும் மறக்க முடியாத ஒரு லைஃபாக இருக்கும் இனிமே அந்த லைஃப் நம்ம நினச்சாலும் கிடைக்காது நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லிருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சேன் அதுக்கப்புறம் மறுபடியும் தார்ட் ஸ்டாண்டர்ட்லருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மறுபடியும் தமிழ் மீடியத்திலே போய் ஜாயின் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து எங்கள் ஊர் பக்கத்திலே இருக்கிற ஸ்கூல் போயிட்டு சேர்தேன் அந்த ஸ்கூல் வந்து சிக்ஸ்த்லருந்து டென்த் வரைக்கும் இருக்குது அந்த ஸ்கூல் அந்த ஸ்கூல் தான் எனக்கு தமிழ் டீச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க சொல்லி கொடுத்து தான் நான் தமிழ் படிக்க ஆரம்பிச்சேன் தமிழ் அதுக்கப்புறம் தான் எனக்கு அவங்க அவங்க சொல்லிக் கொடுத்தால் தான் எனக்கு புரியும் தமிழ் எல்லாம் கொஷ்டினுமே தமிழ் வந்து எனக்கு அவங்க சொல்லிக் கொடுத்தனால் தான் நான் தமிழில் ஃபுல் மார்க் எடுத்தேன் அங்கே அவங்க மட்டும் இல்லை எல்லா சாரும் நல்லா தான் எடுப்பாங்கள் அந்த ஸ்கூல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்கூல் எச்எம் எல்லாருமே நல்லா இருப்பாங்கள் எல்லாருமே நல்லா சொல்லி கொடுப்பாங்கள் எல்லாமே டவுட்லாம் வந்தால் க்ளியர் பண்ணுவாங்கள் அவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்கூல்லில் படிச்ச லைஃப் தான் என்னால் மறக்கவே முடியாது அந்த ஸ்கூல்லில் தான் நான் எல்லாத்திலேயும் ஃபஸ்ட்டு மார்க்கும் எடுப்பேன் அந்த ஸ்கூல்லில் எல்லாருமே நல்லா இப்போ பிடிக்கும் எல்லாருமே நல்லா க்ளியராக புரிகிற மாதிரி சொல்லி கொடுப்பாங்கள் அதுக்கப்புறம் நான் அந்த ஸ்கூல்லில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் டென்த்து பாஸ் பண்ணிகிட்டு இங்கே நான் வந்தேன் முத்தாண்டி குப்பத்தில் வந்து நான் லவன்த்து லவன்த்து டுவல்த்து ஜாயின் பண்ணிணேன் அங்கே தான் படிச்சேன் அது எதுக்கு இங்கே வந்து ஜாயின் பண்ண எங்கள் அப்பா வந்து இந்த ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணுறாங்கள் அதனால் வந்து அவர் பையன் அவர் கண்காணிப்பிலே படிக்கணுன்றதுக்காக அவர் வந்து இங்கேயே ஜாயின் பண்ண இங்கேயே ஜாயின் பண்ண வச்சாரு என்னை நான் இங்கே தான் வந்து லவன்த்து டுவல்த்து படிச்சேன் ஆரம்பத்தில் வந்து இந்த ஸ்கூல் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு எது பண்ணாலும் அப்பாகிட்ட சொல்றாங்கள் ஏன் எதாச்சு எழுதனாலும் படிக்கலனாலும் டெஸ்ட்டெல்லாம் ஒழுங்காக மார்க் கம்மி ஆனாலும் எதுவாக இருந்தாலும் அப்பாகிட்ட சொல்லிடுவேன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் போக போக வந்து எனக்கு கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி ஆச்சு பழகிடுச்சு அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சேன் படிச்சு அதுக்கப்புறம் லவன்த்தில் கொஞ்சம் நிறையா மார்க் வந்துச்சு அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நல்லா படின்ட்டு சார்லாம் அட்வைஸ் பண்ணாங்கள் அதுக்கப்புறம் நான் டுவல்த்துகுள்ளே போனேன் டுவல்த் லைஃப் வந்து அதான் எங்களால் மறக்கவே முடியாது ஏனால் அதான் நான் லாஸ்ட்டு வருஷம் எங்களுக்கு அதோடு ஃப்ரெண்ட்ஸு யாரையுமே பார்க்க முடியாது எங்களால் அந்த பீடி ஆர்ஸு அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்

நாங்கெல்லாம் அப்புறம் டூஷன் போவோம் ஒன்னாக சேர்ந்து வாரத்தில் ஒரு நாள் பார்க்கு அந்த மாதிரி போவோம் அதெல்லாம் ஸ்கூல் லைஃப் இருக்கும் போது மட்டும் தான் நடக்கும் வீட்டில் இருக்கும் போது அதெல்லாம் நடக்க சான்ஸே இல்லை ஸ்கூல் லைஃப் பொறுத்தளவுக்கு அது ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த லைஃப் தான் வந்து நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு ஸ்கூல் லைஃப் தான் நமக்கு பிடிக்கும் காலேஜ் லைஃபின்றது நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கான லைஃப் இல்லை அது ஸ்கூல் லைஃப் தான் நம்ம என்ஜாய் பண்ணி எல்லாரும் ஒன்னாக ஜாலியாக இருப்போம் அதே டுவல்த்தில் வந்து எனக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்கும் டுவல்த்திலேயும் நான் தமிழ்க்கு மட்டும் தான் மார்க் அதிகமாக எடுத்தேன் அதுக்கப்புறம் எங்கள் ஸ்வாலஜி சார் நல்லா க்ளாஸ் எடுப்பார் எல்லா சாரும் நல்லா தான் க்ளாஸ் எடுப்பாங்கள் எல்லாரையுமே பிடிக்கும் எங்கள் எச்எம் வந்து ஃபிசிக்ஸ்ஸில் டவுட்னா வந்து அவர் க்ளியர் பண்ணுவார் அதனால் அவரும் ஹெல்ப் பண்ணதுனால் ஃபிசிக்ஸ்லியும் நாங்கள் மார்க் எடுக்கிறத்துக்கு எங்களுக்கு நல்லா வசதியாக இருந்துச்சு அதனால் நாங்கள் சொல்கிறது என்ன மறக்க முடியாதது ஸ்கூல் லைஃப் தான் காலேஜ் போனாலும் நாங்கெல்லாம் என்ஜாய் பண்ண முடியாது அந்த அளவுக்கு சின்ன வயதில் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் க்ளாஸ் டைம்மில் அப்புறம் லஞ்ச் ஹவர்ஸ்ஸில் எல்லாம் ஒன்னாக இருந்தோம் பீடி ஹவர்ஸ்ஸில் எல்லாம் விளையாட்டுறது க்ரவுண்டுக்கு போனது அது எல்லாமே ஸ்கூல் லைஃப்பில் மட்டும் தான் நடக்கும் காலேஜ் போனால் நம்மெல்லாம் அங்கெல்லாம் அந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்க முடியாது நம்ம பழைய ஃப்ரெண்ட்சையும் பார்க்க முடியாது டீச்சர்ஸ் மிஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணுவோம் எல்லாரையுமே மிஸ் பண்ணுவோம் அதனால் நம்ம ஸ்கூல் லைஃப் தான் நமக்கு ஜாலியான லைஃப்